எனக்கு வந்து ஃப்ரெண்ட்சோடு வந்து நல்லா ஜாலியாக ஊர் சுத்தறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்றதுனால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க கூட இருந்தால்தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எப்பமே சிரித்துகிட்டே இருக்க வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அதனால் நான் முக்கியமாக வந்து ஃப்ரெண்ட்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடதான் ரொம்ப இருக்கணுன்னு விரும்புவேன் அவங்கதான் எனக்கு எல்லா ஹெல்புமே பண்ணுவாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்புடறது எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கது ஓடுறது பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறதுன்னு இந்த மாதிரி நிறைய எங்களுக்குள்ள வந்து மேமரீஸ் கிரியேட் ஆகும் அதனால் எனக்கு ஃப்ரெண்ட்சோடு இருக்கிறதுதான் வந்து ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஜாலியாகவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாகவும் இருக்கும் அவங்க கூட வந்து சண்டையும் போடுவோம் படிப்போம் எல்லாமே அவங்க கூடதான் பண்ண முடியும் ஆனால் வீட்டில் வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது அவங்க கிட்ட அவங்க சொல்றதை கேட்டு அப்படிதா வீட்டில் இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி இல்லை ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதான் ரொம்ப விரும்புவேன் வீட்டில் விட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகணும் வரணும் அவங்ககூட ஒன்றா சாப்பிடணும் ஊர் சுற்றணும் அப்படிதான் விரும்புவேன் அதனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடதான் இருக்கணும் அது ரொம்ப இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ப வந்து சண்டையே வந்தாலும் நம்ப வேறே ஒருத்தங்க வெளியாள் வந்து திட்டினாங்களோ அடித்தாங்களோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க இருந்தாலும் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கறதால் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து நிற்பாங்க வீட்டில் வந்து நம்பளோடய கஷ்டத்தை எல்லாத்தையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட கஷ்டம் எல்லாத்தையுமே புரிஞ்சு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம் வீட்டில் ஷேர் பண்ணும் ஏன்னா சேம் ஏஜ் க்ரூப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆனால் வீட்டில் அப்படி கிடையாது அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது தான் ரொம்ப விரும்புவேன் அதுதான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும்னு நான் நினக்கிறேன்